ஹலோ வெ வெ வெள்ளிக்குப்பம் போகணுங்க பஸ் வேற இல்லை என்ன பண்ணுறதுங்க பஸ் எத்தனை மணிக்கு வரும் பஸ்ஸு ஏழு மணிக்குங்களா ஏழு மணிக்கு பஸ் வந்து நான் எப்போ எத்தனை மணி பஸ் அதவிட்டா வேற பஸ் ஏதாவது இருக்குதுங்களா பஸ் வேற பஸ்ஸு எதும் இருக்காண்ணா இல்லைங்களா அப்போ எத்தனை மணிக்கு பஸ் வரும் ஒம்பது மணிக்கு அங்கேருந்து பஸ் வருது வெள்ளிக்குப்பத்துக்கு ஒரு பஸ்ஸு அதுக்கு பின்னால் பஸ்ஸே இல்ல அதவிட்டா ஏழு மணிக்கின்றீங்க இப்போ ஏழு மணிக்கு வரல்லேன்னா அந்த பஸ்ஸு வருது போகுது நிற்கிது திடீர்ன்னு பார்த்தா கழுவக் கொண்டு போயிடுறாங்க வரமாட்டேன்றானுங்க அப்பறம் என்ன செய்ய முடியும் காரு ஆட்டோ எதாது கிடைக்குங்களாண்ணா அதுவும் கிடைக்காதா வந்தால் ஓ மீட்ரு ஆட்டோ வருங்களா மீட்ரு ஆட்டோ வந்தால் தான் போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அப்போ நடந்து தான் போகணுங்களா என்ன செய்கிறது தம்பி நா நா வ ஆட்டோ கிடைக்கல அதுவும் இல்லையின்னா அதுதான் நடந்துதான் போகமுடியும் என்ன செய்கிறதுங்க அதுவும் சொல்கிறீங்க சரி என்ன பண்ணுறது ஒன்னும் புரியலையே நைட் ஆகிப் போச்சி மணி எட்டு ஒம்பது மணி ஆகிப்போச்சின்னா பஸ்ஸையும் காணோம் ஒன்னையும் காணோம் என்ன பண்ணுறதுனே மண்டை குழப்பமா இருக்குது டூ வீலர்காரன் காம்ச்சா கையவே நிறுத்த மாட்டேன்றான் ஏத்தவும் மாட்டேன்றான் ஒன்னுமே மாட்டேன்றான் என்ன பண்ணுறதுனே ஒன்னும் தெரியலேங்க பாரு தம்பி பாருங்க எதோ மினிடோர் ஆட்டோ வரும் எதோ ஆட்டோ கீட்டோ கைய காமிச்சி ஏறிப்போங்க இல்லைன்னா பஸ்ஸு வந்து அன்னூர் போயி வரணும் அன்னூர் போயி வரணுங்களா இங்கேருந்து வெள்ளிக்குப்பம் எங்கே இருக்குதுங்க அன்னூரு போயி வரச்சொல்கிறிங்க என்ன செய்கிறது நான் என்ன வண்டியா வச்சுருக்கேன் நீங்கள் அதையும் சொல்கிறிங்க சரிங்க சரிங்க சரி பார்த்து பார்த்துட்டு போகலாங்க ஒன்னும் பிரச்சின இல்லைங்க பார்க்குறேங்க அந்த வண்டி ஆட்டோ கீட்டோ வரும் மினிடோர் ஆட்டோ வருன்றிங்க பார்க்கலாம் இல்லைன்னா எதோ ஒன்று செய்ய வேண்டிய தான் என்ன பண்ணுறதுங்க இல்லாட்டி நடந்து தான் நான் போக வேண்டியதாக இருக்குது ஒரே பஸ் தான் அந்த ஒரு பஸ் ஒம்பது மணியை விட்டால் ஏழுமணி விட்டால் பஸ்ஸே கிடையாது வெள்ளிக்குப்பத்துக்கு பஸ்ஸே இல்லை என்ன பண்ணுறது ஒன்னுமே புரியல